தமிழ்மொழியோடைய பிரதிநிதித்துவம் வந்து ரொம்ப அதிகமாக முன்னாடி இப்போது கிடையாது முன்னாடி இருந்தது முன்னாடி அப்படின்னு சொல்லும்பொழுது நாங்கள் ரெண்டாயிரத்து எட்டுலேருந்து ரெண்டாயிரத்து பன்னிரெண்டு இப்போயே ஏழாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும்பொழுது இருந்த அந்த முக்கியத்துவம் வந்து இப்போ வந்து பிள்ளைகள் மத்தியில் இல்லை அது வந்து நம்ம ஆசிரியர்களையோ குழந்தைகளையோ நம்ம குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை அரசாங்கம் வந்து தமிழ் படிச்சுட்டு மார்க் எடுத்துகிட்டு நாங்கள் வரும்பொழுது எங்களுக்கான எங்களுக்கான இடத்தை வந்து கொடுக்கறது இல்ல அப்போ இடத்தை கொடுக்காத பொழுது மக்க மாணவர்கள் வந்து அதுக்காக பாதிக்கப்படுகிறாங்க அந்த மாணவர்கள் பாதிக்கப்படும்பொழுது பெற்றோர்கள் அடுத்த நிலை பெற்றோர்கள் அடுத்து எங்களுக்கு தம்பி தங்கைகள் இந்த மாதிரி இருக்கற பெற்றோர்கள் வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக நினச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களை வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்கும் பொழுது அந்த ஸ்கூலில் வந்து முதல் லேங்குவேஜாக எங்களுக்கு கொடுக்கறது வந்து ஒன்று இங்கிலீஷு அடுத்தது வந்து ஹிந்தி ஹிந்திக்கு அடுத்து இப்போ சான்ஸ்க்ரீட்டு ஃப்ரெஞ்சு இது எல்லா லேங்குவேஜும் வந்துடுச்சு தமிழ் வந்து அப்படியே பின்னாடி போயிடுச்சு இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் படிச்சுட்டு போனால் இந்த ஃப்ரெஞ்ச் ரிலேட்டடான காலனிஸ் அந்த கண்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே அதிக பீப்புள்ஸ் இல்லை யே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கே இப்போ தமிழ் பீப்புள்ஸ் வந்து அங்கே போய் வேலை செய்வாங்க அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கு வந்து நம்ம தமிழ் மக்களில் இருந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் படிச்சுட்டு போன பிள்ளைகளுக்கு வந்து அதிக ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் தராங்க இதே தான் ஹிந்தி படிச்சுட்டு போனவர்களுக்கும் ஆனால் இப்போ தமிழை படிச்சுட்டு தமிழ்நாட்டில் மட்டும்தான் எங்களால் பேச முடியுது அதனால இந்த தமிழ் வந்து படிக்காமல் இருக்கிறதே பரவாயில்ல அப்படிங்கிறத எங்களை போல் மாணவர்கள் மத்தியிலேயும் அது வந்து பதிஞ்சே போயிடுச்சு இதனால வந்து தமிழ் முக்கியம் இல்லை முக்கியம் இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி இப்பொழுதைக்கி தமிழ் வந்து எங்களுக்கு பின்தங்கி இருக்கிறதுனால எந்த ஐய்யோ தமிழ் படிக்கலையே அப்படிங்கிற அளவுக்கு எந்த விதமான தமிழ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கவர்மெண்ட்லேருந்தும் எந்த ஸ்கீம்ஸும் கொடுக்கறது இல்லை தமிழை வந்து எங்கேயுமே வந்து முன்நிறுத்தி எதுவும் நடக்காததுனால் இதனுடைய முக்கியத்துவம் இதனுடைய பிரதிநிதித்துவம் வந்து பின்தங்கி இருக்குங்றது என்னோடய கருத்து இப்போவே நாங்கள் தமிழ் படிச்சுட்டு போகிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு இடத்துல போய்விட்டு ஒரு ஒரு நாலஞ்சு வரி சேர்ந்த மாதிரி வந்து இங்கிலீஷ் கூட எங்களால் பேச முடிய மாட்டேங்குது அப்படி பேச முடியாததுனால் எந்த இன்ட்ரவியூ போனாலும் எந்த வந்து ப்ரொஃபஷ்னலி நாங்கள் வேறு எந்த அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையை நோக்கி நாங்கள் போகும்பொழுதும் அந்த இடத்துல தமிழ் வந்து எங்களுக்கு எந்த விதமான பயனுமே கொடுக்கல இப்போ இங்கிலீஷ் வந்து எங்களுக்கு ஒருவேளை சொல்லி கொடுத்து அதில் நாங்கள் நல்லபடியாக கற்றுட்டுருந்து போகும்பொழுது எங்களுக்கும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கான எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல்

ஃப்ளோவாக உங்களால் பேச முடியுமா அப்படிங்கிறதை கேட்கற இடத்துல தான் இப்போ நாங்கள் இருக்கோம் அதாவது தமிழ் படித்தும் பிரயோஜனம் இல்லை இங்கிலீஷ் படிச்சுருந்தாலும் பிரயோஜனம் இல்லை ரெண்டுமே வந்து பாதி பாதியாக தான் எங்களோடய வாழ்க்கையை வந்து அது பயணிச்சுட்ருக்கு ஒருவேளை நாங்கள் வெளிநாடுகள் எங்கேயாது சென்றால் அங்கே வந்து இங்கிலீஷ் பழகுகிற பேசுற மக்கள் கூட பேசும்பொழுது அதுவும் எங்களுக்கு ஃப்ளோவாக இருக்கும் தமிழ் வந்து எந்த இடத்துலயுமே எங்களுக்கு பயன்படவே இல்லை அதுதான் என்னோடய கருத்து